நான் செய்த சமையலும் வந்து மற்றவங்களுக்கு பிடிச்சி இருந்ததுனா அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதை நான் எடுத்து சொல்லுவேன் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு இதில் வந்து எங்கள் தங்கச்சியோ தம்பியோ தம்பி வீட்டு பிள்ளைங்களோ தங்கச்சி வீட்டு பிள்ளைங்களோ கேட்பாங்க இந்த சமையலை நீ எப்படி செஞ்ச எனக்கு நீ சொல்லிக்கொடு அப்படின்னா நான் அவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி இப்போ ஒரு கொ கொழம்பு வைக்கணும்னால் இந்த மாதிரி இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கணும் நம்ப வைக்கணும் செய்யணும் இப்படி தேங்காயை இது பண்ணணும் இந்த அளவு தேங்காய் அளவுகள் அளவுகளெல்லாம் சொல்லுவேன் செஞ்சியும் கொடுப்பேன் எனக்கு பிடிச்சத அவங்களுக்கும் கொடுப்பேன் அவங்களும் எனக்கு இப்போது பிடிச்ச மாதிரி பேசுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தது ரொம்ப நன்றி நல்லா இருக்குது பார்க்கறத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது வந்து எனக்கு வந்து ஒரு சமையல் செய்யணும் அப்படின்னா இதை வந்து இப்படி செய்யணும் அப்படி செய்யணுன்றதில்லை இஸ்டத்துக்கு எனக்கு என்ன தேவையோ அதை நான் செய்வேன் இப்படி அளவுகளெல்லாம் சொல்லி அவங்களுக்கு கொடுத்துட்டு இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொன்னோம்னால் அதுமாதிரி அவங்க செய்வாங்க இவ்வளோ நேரம் அதை வேக வைக்கணும் இந்த பொருளை இந்த நேரம் பாதுகாப்பாக வச்சிருந்து அதை போடணும் அட்வான்ஸாக போடக்கூடாது போட்டோம்னால் அது வந்து இதாக ஆயிடும் குழம்பு ஒரு மாதிரி கெட்டு போகும் இல்லை சாமா சாதமே ஒரு நல்ல படியாக செஞ்சோமுன்னால் அந்த சாதத்தையும் இந்த மாதிரி செய்யணும் அதுக்கு அளவுகளோடய செய்யணும் இந்த அளவுகளை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா அவங்க அதை ஏற்றுக்கிட்டு அதே மாதிரி செஞ்சுக்கொடுப்பாங்க அவங்களுக்கு புடித்த மாதிரி நான் செஞ்சு கொடுக்குற மாதிரி அவங்களும் எனக்கு செஞ்சு பிடிச்சா மாதிரி செஞ்சு கொடுத்தாங்கன்னா அந்த குறிப்புகளையும் அவங்கக்கிட்டருந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்குவேன் இவ்வளோ வேலையும் செஞ்சு முடிச்சால் அதனுடைய டேஸ்ட்டு அப்படின்றத அவங்க எங்கக்கிட்ட சொல்லுவாங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதை நான் ஏற்றுக்கிட்டு சந்தோசப்படுவேன் இதனால் எனக்கு வந்து அவங்க மற்றவங்க சொல்கிறது வந்து எனக்கு ஒரு சந்தோசமாக இருக்குது